அடிக்கடி கிருஷ்ணகிரி வருவோம் எங்கள் பசங்களை கூப்பிட்டு வந்து பானிப்பூரி சாப்பிடுவோம் ஹோட்டல்ல சிக்கன் ரைஸ் அந்தமாதிரி சாப்பிடுவோம் பக்கத்தில் வந்து டேம் இருக்குது அங்கே போய்ட்டு பசங்களை வந்து கூப்பிட்டு போய்ட்டு விளையாடுவோம் ஊஞ்சல் இருக்குது மான் இருக்குது பாம்பு இருக்குது அங்கே வந்து மீன் வந்து நல்லா வறுப்பாங்கள் அங்கே நல்லா சாப்பிடுவோம் அப்படியே வந்தால் அங்கே சிறுவர் பூங்கா இருக்குது அங்கே போய்ட்டு அங்கேயும் நல்லா பசங்களை வந்து கூப்பிட்டு போய் விளையாட கூப்பிட்டு போவோம் அடிக்கடி நாங்கள் வந்து எங்கள் ஏரியாவில நல்லா வந்து போய்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம்